வணக்கம் நான் களம்பூர்லேருந்து கலிராம் பேசுகிறேன் இந்தமேரி வீட்டில ஒரு டூர் கூட்டு போலாம்னு இருக்கோம் சார் அதேமாரி உங்கள்கிட்ட ஸ்லீப்பர் பஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க அதுதான் ஸ்லீப்பர் பஸ்ஸும் ஏசி கோர்ஸ் கஸ்டமர் பஸ்ஸும் ஒரு நாற்பது பேர் போகிற மாரி ஒரு பஸ் ரெடி பண்ணனும் சார் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்க சார் ஓகேப்பா